ஹலோ ஜேம்ஸ் ட்ராவல்ஸ் ஏஜென்ஸிங்களா நாங்கள் கேப் வந்து புக் பண்ணி இருந்தோம்ங்க நேற்று நைட் பத்தரை மணிக்கு அதே டைம் காலையில் சொன்ன மாதிரி ஷார்ப்பாக வந்துடாங்க ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே போய் பார்த்தா குஷன் சீட்டுலாம் ரொம்ப டேமேஜ்ஜாக இருக்குது சரியே இல்லை நாங்கள் வந்து மூவாயிரம் பே பண்ணி இருந்தோம் இல்லையா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதேமாதிரி நல்ல ஒரு காராக அனுப்புனா நாங்கள் போக முடியும் அதனால நீங்கள் வந்து காரை அனுப்பினாதான் நாங்கள் வந்து போக முடியும் இல்லைன்னா எங்களுக்கு இந்த கா போக முடியாது இல்லைன்னா காசை வந்து திருப்பி கொடுத்து அனுப்புச்சு விட்டுருங்க ஓகே தேங்க்யூ மேடம்